தீபாவளி எப்படி கொண்டாடுறது நரகாசுரன் இறந்ததுனால தீபாவளி கொண்டாடுகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் தீபாவளி நோன்பு எடுப்போம் அதில் என்னென்ன வைப்போமுன்னா அதிரசம் சுடுவோம் முறத்தில் வந்து நோன்பு எடுப்போம் அதில் தேங்காய் இரண்டு ரெண்டு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் நோன்பு முடித்து தங்க நோன்பு முடித்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் கோவில்ல கவுரவமாக கோவில்ல வைச்சி படைப்போம் படைச்சுட்டு வந்து அதுக்கப்பறம் வீட்டில் படைப்போம் இதெல்லாம் இதெல்லாம் செய்வோம் இதில் பொங்கல் அன்னைக்கு பெரியவங்களுக்கு படைப்போம் கல்யாணம் பற்றி சொல்றேங்க எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் லவ் மேரேஜி தான் ஆனால் அரேஞ்ச் மேரேஜ்

லவ் மேரேஜ் தான் ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பொண்ணு வந்து சேலம் நாங்கள் வந்து பாலக்கோடு சேலத்தில் தான் கல்யாணம் பண்ணோம் கொரோனா டைமு அதனால் ஐம்பது பேருக்கு முப்பது பேருக்கு தான் அலோடு பண்றோன்னாங்கோ கோவில்ல சிவன் கோவில்ல கல்யாணம் பண்ணோம் ரிசெப்சேஷன் வந்து மண்டபத்தில் வைச்சோம் நல்லா சிறப்பாக செஞ்சோம் பண்ணோம் அங்கேருந்து வந்தோம் பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு பாலக்கோட்டுக்கு வந்து திருப்பி இங்கே பால் பழம் எல்லாம் சாப்பிட்டு திருப்பியும் பொண்ணு வீட்டுக்கு அனுப்புச்சு விட்டோம் பையனையும் பொண்ணையும் அங்கே போனால் அங்கே சிறப்பாக இருந்தாங்க அடுத்தது மறுமலிச்சு இல்லைங்க எங்களுதில் கறி போடுறது தான் கறி சாப்பாடு பொண்ணு வீட்ல வந்து கறி சாப்பாடு போடுறது இல்லைன்ட்டாங்கோ அவங்க வந்து சைவம் ஆனால் சைவம் தான் செஞ்சோம் நாங்களும் சைவம் தான் செஞ்சோம் வந்தோம் இப்போது சிறப்பாக இருக்கிறாங்க பையன் வேலை செய்கிறான் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறான் எங்கள் மருமகளும் படித்திருக்குது அதுவும் வேலை செய்யுது என்ன எல்லாம் சிறப்பாக இருக்கிறாங்கோ அடுத்தபடியாக வந்து எங்கள் சின்ன பையன் ஃபோட்டோ பிடிக்குறான் ஃபோட்டோ கேமராமேன் ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறான் அவன் வேறு தொழிலுக்கு போடான்னா அவன் போக மாட்டேங்றான் இதே தான் செய்வேங்றான் சரின்னு செய்யிறதை செய்யுடா போடான்னுட்டேன் அவன் இஷ்டப்படி செய்கிறான் அடுத்தது ஆடி பதினெட்டு சிறப்பாக கொண்டாடுவோம் அமாவாசைக்கு போவோம் காவேரியில் குளிப்போம் ஒகேனக்கலில் பதினெட்டுக்கு வந்து தேங்காயை போட்டு எள்ளு போட்டு முறுக்கு அதிரசம் எல்லாம் சுடுவோம் செய்வோம் சாப்பிடுவோம் படைப்போம் அமாவாசை அன்னைக்கு கும்பிடுவோம் சாமி எல்லாம் பண்ணுவோம் கறி எடுப்போம் பதினெட்டுக்கு எல்லாமே செய்வோம் எல்லாம் எங்கள் குடும்பமே வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க போவாங்க அந்தந்த விசேஷத்துக்கு எல்லாம் வருவாங்க எல்லாம் கூட்டமாக இருப்போம் எல்லாம் ஒரு இருபது முப்பது பேர் வருவாங்க சாப்பிடுவாங்க போவாங்க எல்லாமே செய்வாங்க இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நடக்கிறது